எங்கள் கிராமப்புறத்தில் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் அதுக்கப்புறம் இந்த கூத்தெலாம் ஆடுவாங்க பட் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெககனேஷன் இன்னும் கிடைக்கல அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த டயலாக் பேசுகிறாங்க டேன்ஸ் ஆடுகிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அவர்களுக்கு ரெகக்னேஷன் பெரிசா கிடைக்கல அதேமாதிரி கிராமப்புற மக்கள் சப்போர்ட்டும் கிடையாது ஒரு டிவியில் ஒரு ஷோ வருதுனால் நல்லா பார்க்குறாங்க பட் அதை நேரில் வந்து லைவ் பர்ஃபாமென்ஸாக கொடுக்கும் போது பார்க்கறதில்ல ஸோ கிராமப்புற கலைஞர்கள் வந்து இன்னும் நிறைய சவால்களை சமா ச சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு தான் சொல்லணும்